ஹலோ அன்புபவன் டெலிவரி பாய்ங்களா இப்போது எங்கே வந்துகிட்ருக்கிறீங்க நான் கே விஜயலெட்சுமி பங்களாப்பூர்லேந்து பேசுறேங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நீங்கள் எங்கே வந்துகிட்ருக்கிறீங்க ஓ பங்களாப்பூர் வந்துட்டிங்களா சரி பங்களாப்பூர் வந்திருந்தா நீங்கள் வந்து அந்த டரன் திரும்புகிறபோது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து வெளியே வந்து நிற்கிறேன் சேரி சேரி சீக்கிரம் வந்துடுங்க நான் வெளியே வந்து நிற்கிறேன் வந்து வாய்ங்க்கிறேன்